இப்போ தாவரங்களை பராமரிப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கோடை காலத்தில் வந்து நிறையா வெயிலடிக்கும் வெயிலடிக்கும்போது அதுக்கு நிறையா தண்ணி ஊற்றணும் ஏன்னா பூச்செடிங்களாம் பூச்செடி வந்து அதுக்கு நிறையா தண்ணி அது வந்து சின்ன செடி இல்லைங்களா இப்போ மரன்னா அது நிறைய வேர் இருக்கும் அது நல்லா தண்ணி உறிஞ்சிக்கும் செடிங்கிறதால அதுக்கு வந்து சின்ன வேர் தான் ஜல்லி வேர்தான் இருக்கும் அதுனால அதுங்களுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் செடிக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றி உரம் யூரியா அந்தமாதிரி வச்சால்தான் பூச்செடி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து மழைக்காலத்தில் பார்த்திங்னா மழைக்காலத்தில் வந்து நிறைய தண்ணி நிற்கும் செடிக்கிட்ட வந்து நிறைய தண்ணி நிற்க கூடாது தண்ணி நின்றா செடி வந்து அப்டி அழுகினமாரி ஆயிடும் செடியெல்லாம் வெயில் காலத்தில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் செடி நல்லாயிருக்கும் இல்லைனா தண்ணி ஊற்றலனா செடி கருகிடும் மழைக்காலத்தில் வந்து தண்ணி நிறையா நிற்கக்கூடாது அந்த தண்ணிலாம் எடுத்து வெளியே விட்டு அதுக்கு தேவையான ஈரப்பதம் வச்சிருந்தாவே செடி நல்லாயிருக்கும் இப்போ செடி பராமரிப்பதுங்கிறது ஒரு முக்கியமான வேலை தான் அது வந்து கரெக்டா பாத்துக்கணும் கரெக்டா பார்த்தா தான் அது தேவையான பலனை நமக்கு தரும் சரிங்ளா